எனக்கு சின்ன வயசிலேந்தே பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் எங்கே எங்கே போனாலுமே இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிணாலும் சரி இப்போ ஒரு வீட்டு ஃபங்க்ஷன்னாலும் சரி எல்லாத்துக்குமே பாட்டு இல்லைனா இருக்காது அதனால எனக்கு சாங் வந்து கேட்க ரொம்ப பிடிக்கும் நம்ம சோகமாக இருந்தோன்னா அதுவே நம்மள இந்த சோ ஒரு ச நம்ம சோகமாக இருக்கிற நேரத்தில் ஒரு சாங் கேட்டோன்னா அதுவே நமக்கு வந்து எல்லா சோகமும் போகிறா மாதிரி ஆயிடும் அந்தளவுக்கு ஒரு எனர்ஜிடிக்கா இருக்கும் இப்போது ஒரு அதுவே எனக்கு ஒரு பாட்டு பாடுறத்துக்கு எனக்கு ரொம்ப தோணுச்சு இப்போது நான் சின்ன வயசில் மொதல் ஃபஸ்ட் டைம் ஒரு பாட்டு பாட்டினேன் அது வந்து ஸ்கூல் டைமில் நான் ஒரு சாங்கு காம்பட்டீஷனில் கலந்துக்கிட்டேன் அப்போக்கூட நான் தேர்ட் ப்ரைஸ் வின் பண்ணிணேன் அதெலாம் அதனால எனக்கு சாங் மேலே ரொம்ப இன்ட்ரஸ்ட் அதிகம் அதனால எனக்கு இதெலாம் சாங்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து அதை கேட்கும் போது இப்போது நம்ம ஹெட்செட் போட்டுட்டு பா சாங்லாம் கேட்டோன்னா நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே போயிடும் அப்புறோம் வந்து இந்த மா ஏ இளையராஜா ஏஆர் ரகுமான் இவங்கள்லாம் இவங்க சாங்லாம் கேட்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு கொஞ்சம் ந கேட்கறத்துக்கும் நல்லாயிருக்கும் அப்புறோம் வந்து எதனால எனக்கு பா பாட்டில் நான் ரொம்ப அடிக்ட்டா இருக்கேன்னா இப்போ யாருமே நமக்கு இல்லைன்னா கூட நம்ம அந்த சாங் கேட்கும் போது யாரோ நமக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும் அந்த அளவுக்கு அந்த சாங்கில் அந்தளவு ஒவ்வொரு வரி அந்த பிஜிஎம் எல்லாமே நமக்கு அவ்வளோ இன்ஸ்ப்ரேஷனாக இருக்கும் இப்போ மோட்டிவேஷன் சாங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதெலாம் கேட்கும் போது நமக்கே அவ்வளோ இதாக இருக்கும் எனர்ஜிடிக்கா இருக்கும் அப்புறோம் வந்து இந்த எனக்கு சாமி பாட்டு கூட பிடிக்கும் அது வந்து கேட்க நல்லாயிருக்கும் சின்ன வயசுலெலாம் மோஸ்ட்லி நம்ம கோவிலில் பக்கத்து வீட்டு கோவிலில் இந்த மார்கழி மாசம் ஆனால் போட்டுருவாங்க சாமி பாட்டு அதுவும் நல்லாயிருக்கும் கேட்க விடியகாலைலே போடும் போது அதுவும் கேட்க நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும் போது தான் மெயின்னா நம்ம மோஸ்ட்லி சாங் தான் கேட்போம் அப்போ எதுவுமே யா யாருமே நம்ம கூட இருக்கமாட்டாங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும் போது நம்ம தனியாக உட்காந்துருப்போம் அப்போ நம்ம சாங் கேட்டோன்னா நமக்கு அப்படியே கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும் நாம் சீக்கிரம் டைமும் போகும் அப்புறம் வந்து இப்போ நம்ம வீட்டில் வேலை செய்கிறோன்னா நம்ம ஒரு சாங் போ கேட்டுகிட்டே வேலை செஞ்சோன்னா அந்த வேலையும் சீக்கிரம் ஆகும் நம்ம சாங் கேட்டால் மாதிரியும் இருக்கும் நமக்கு வேலை செஞ்சால் மாதிரியே இருக்காது டைம் சீக்கிரமாக போயிடும் நல்லாயிருக்கும் அதனால தான் எனக்கு சாங் ரொம்ப பிடிக்கும் இதனால தான் நான் சாங்கில் போயிட்டு ரொம்ப ஓவராக அடிக்ட்டாயிருக்கேன் அப்புறம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் ஸ்கூலில் தான் பாடியிருக்கேன் அதுதான் அதான் எனக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பாட்டு பாட தூண்டுச்சு அப்புறம் வந்து வேறு எங்கள் சாங் கேட்போன்னா இப்போ ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்ஸு சொந்தக்காரங்க எல்லாம் ஒன்றா கூடிட்டோன்னா அப்போ வந்து சாங்ஸ்லாம் போட்டுட்டு டான்ஸ் ஆடிகிட்டு அப்போ வந்து பாட்டு கே பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும் நல்லா எப்படி சொல்கிறது ஃபோக் டான்ஸ் ஃபோக்ஸு சாங்கெலாம் இருக்குல அதெலாம் கேட்க வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து எங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லோருமே சாங்ஸ்லாம் நிறைய கேட்போம் இது மாதிரி எல்லோரும் ஃபங்க்ஷன்லாம் வந்துட்னா ஒரு சாங் போட்டுகிட்டு எல்லோரும் ஜாலியாக கேட்டுட்ருப்போம் இப்போ சாங் இல்லைனா யாருமே இல்லை அப்படின்னு இல்லை யாருமே இல்லை அப்படின்றா மாதிரி தான் இப்போ இருக்கற சுச்சிவேஷன் ஸோ சாங் கேட்டால் நல்லாயிருக்கும்